நான் வந்து விநாயகர் செலை உருவாக்கியிருக்கேன் எங்கள் ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த விநாயகர் செலை செய்யும் போது களிமண்ணை எடுத்துட்டு வந்து அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை லேசாக ரெடி பண்ணி அதை பண்ணும் போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சின்னால் கையில் முள்ளு குத்திடுச்சு அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அதில் ஒரு ஆசை ஆசை மகிழ்ச்சில அதை பண்ணுனோம் அது பண்ணுறப்போ விநாயகர் செலை எடுத்தோடனே நம்மளுக்கு விநாயகர் செலையா வந்துடாது அது நம்ம பொறுமையாக மெதுவாக செஞ்சு அந்த வடிவம் அமைத்து அதை திடீர்னு அதுனால் உடஞ்சி கீழே விழுந்துரும் அதை எடுத்து ஒட்ட வச்சு அழகா பண்ணி நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு விநாயகர் சிலைய தூக்கிட்டு வருவோம் தூக்கிட்டு வரும் போது இசை இசைப் போட்டு விடுவோம் பாட்டு நல்லா சாமி பாட்டு போட்டு விடுவோம் விநாயகர் பாட்டு போட்டு விடுவோம் அப்புறம் மேளம் மேளம் ட்ர கொட்டு கொண்டு வருவோம் மேளதாளத்தோடு விநாயகர் சிலைய ஒரு வாகனத்தில் ஏற்றி மெதுவாக கொண்டுட்டு வருவோம் வாண வேடிக்கை வாண வேடிக்கை இருக்கும் வாண வேடிக்கை வந்து சிவகாசிலேயிருந்து பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரருவாய்க்கி கொண்டுட்டு வருவோம் அதெல்லாம் வச்சு பண்ணுவோம் பண்ணுறப்ப மறுநாள் காலையில் விநாயகர் சதுர்த்திக்கு கண்ணை மூடி தான் கொண்டுட்டு வருவோம் அதை கண்ணை திறக்கறதுக்கு பூசாரி ஐயாவை கூட்டி வந்து கணபதி ஹோமம்லாம் பண்ணி நிறையாஸ் சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு கண் ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்ட சுண்டல் தான் அது கொழுக்கட்ட சுண்டல் ஃப முதலில் வந்து பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் குடுத்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு ம மக்கள் எல்லோருக்கும் கொடுப்போம் அடுத்த சுண்டல் கொழுக்கட்ட தான் மெய்னு கொழுக்கட்ட கொடுப்போம் அதுக்கப்பறம் மறுநா மத்தியானம் வந்து அன்னதானம் போடுவோம் அன்னதானம் வந்து சைவத்தில் ஏதோ ஒரு அன்னதானம் தக்காளி சாப்பாடு காய் பிரியாணி இந்த மாதிரி ஏதாத்து ஒரு அன்னதானம் கொடுப்போம் இரவு ஆகிருச்சுனா இரவு வந்து ஆடல் பாடல் இருக்கும் ஆடுவாங்க சில பேர் பாடுவாங்க இந்த மாதிரி மகிழ்ச்சியான இது நிறையா நடக்கும் அப்போ வந்து மக்கள் வந்து நல்லா சந்தோஷமா பார்ப்பாங்க இசை ந இசை நிகழ்ச்சி நடக்கும் மறுநாள் வந்து செலை தூக்கற நாள் வந்து மஞ்சள் நீராட்டு விழா நடக்கும் அது வந்து மிகவும் மகிழ்ச்சியா மக்கள் அனைவரும் கொண்டாடுவாங்க மஞ்சள்தண்ணி எடுத்து அவுங்கவங்க நண்பர்கள் மேல் ஊத்திக்கிடுவாங்க மாமா மேல் ஊற்றுவாங்க அத்தை மகள் மேல் மாமே ஊற்றுறது இந்த மாதிரி நிறையா நடக்கும் சிலைய ஏத்துனோடனே பாட்டு சாமி பாட்டு போட்டு அப்போயும் நடனம் ஆடுவாங்க நடனம் ஆடி மெதுவாக கொண்டுட்டு போய் எல்லா ஒரு நூறு சிலைகள் இரநூறு சிலைகள் மொத்தமாக வரிசையாக நிண்டு நான் வரிசையாக கரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போவாங்க அப்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்போது கேரளா மேளதாளம் அப்பறம் கதக்களி நடனம் இந்த மாதிரி வெரி எப்படி சொல்கிறது வித்தியாசமான நடனங்கள் நடக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நிறையா சந்தோஷப்படுவாங்க எப்படா அனுத்து அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரும் அப்படின்னு நினப்பாங்க அந்த ஒரு ஒரு விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு வருஷம் காத்திருப்போம் அந்த ஒரு வருஷம் வந்து ஈஸியாக முடிஞ்ச மாதிரி ஆயிடும் ஆனால் அந்த மூணு நாள் நாலு நாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் மூணாவது நாளில் ஒரு ஒருத்தங்க சிலைய எடுத்துடுவாங்க நாலாவது நாள் ஒருத்தங்க எடுப்பாங்க அஞ்சாவது நாள் எடுப்பாங்க அந்த அஞ்சு நாளில் முடிஞ்ச அளவுக்கு செலவு செஞ்சு மக்கள் வீட்டில் வந்து வ வீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி வசூல் பண்ணி மக்கள் எல்லோரும் சேர்ந்து வச்சு அதை ஒருத்தங்க தலைமை தாங்கி அவங்க நிறைய சவாலை எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் பண்ணி எப் சிம் அதாவது ஈஸியாக முடிஞ்ச மாதிரி ஆயிடும் இனி அடுத்து எப்போடா விநாயகர் சதுர்த்தி வரும் அப்படின்னு நினப்பாங்க இதுதான் எங்கள் நான் வ எனக்கு பிடிச்ச பண்டிகை